முக்கியமான கலாச்சார வேறுபாடு அப்படினா வந்து கால சூழ்நிலைதான் கால சூழ்நிலை அங்கே பகல்னால் இங்கே இரவு இங்கே இரவுனால் அங்கே பகல் அடுத்து வந்து உணவு வடஇந்தியாவில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து சப்பாத்தி இந்த அந்தமாதிரி இதில் உள்ளது தான் சாப்பிடுவாங்க உணவு முறையில் வந்து அவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப வித்யாசம் இருக்குது நம்ம வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து அதிகமாக நம்ப பயன்படுத்துவது வந்து அரிசி உணவு அவங்க வடஇந்தியாவில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக பயன்படுத்துவது வந்து கோதுமை நம்ம உணவுக்கும் அவங்க உணவுக்கும் ஏகப்பட்ட வித்யாசம் இருக்கு நம்ம வந்து எல்லாமே கரக்ட்டாக லிமிட்டாக சாப்பிடுவோம் அவங்க வந்து காரமாக சாப்பிடுவாங்க அதுமாதிரி அவங்க எண்ணெய் வந்து அதிகம் யூஸ் பண்ணமாட்டாங்க வடஇந்தியாவில் இருக்கறவங்க அதிகமான உழைப்பாளிகளாக இருக்கா இருப்பாங்க அங்கே இருக்கிறவங்க அதுமாதிரி அங்கே இருக்கிறவங்க அந்தளவுக்கு கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்க மாட்டாங்க ஏனால் பாலைவன பகுதி மலை பகுதி அப்படிங்கறதுனால அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்தளவுக்கு கல்வி அறிவு உள்ளவங்களாக இருக்கமாட்டாங்க நம்ம அளவு அங்கே வந்து கல்வியில் இது கிடையாது மொழி வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க மொழியை பேசிக்குவாங்க அங்கே இருக்கிறவங்க அவங்க அவங்க நாடு மராத்தியில் மராத்தி குஜராத்தி நமக்கு வந்து எல்லாத்துக்கும் பொதுவான மொழி வந்து தமிழ் எங்கே இருக்கிறவங்களும் இங்கே வந்து வாழ்வாங்க ஆனால் நம்பளால் இங்கே இருந்து போய் அங்கே அந்த அவங்களோட கால சூழ்நிலை அந்த இடத்துல வந்து நம்பளால் தாக்குப்பிடிக்க முடியாது எங்கேங்க இருக்கிறவங்களும் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் சேஃபாக செக்கியூராக இருப்பாங்க சாப்பாட்டு விசியமாக அவங்கள பாதிக்காது அதாவது காலநிலையும் வந்து அவங்களுக்கு தகுந்தமாதிரி இருக்கும் இப்போ மெட்ராஸை பொறுத்தவரைக்குலாம் வந்து இப்போ கார் கம்பெனி இந்த முக்கியமான இடத்துலா வந்து நார்த் சைட் இருக்கிறவங்கதான் வந்து அதிகமான ஆளுங்க வந்து வேலை செய்கிறாங்க அவங்க வந்து கடின உழைப்பாளியாக இருக்கிறாங்க என்னா அவங்களோட தேவை என்னனால் ஒரு சின்னூண்டு இடத்துல கூட அவங்களோட பொழுது வந்து போய்டும் மூணு நேரம் சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்தா அவங்க வந்து அவ்வளோ வேலை செய்கிறாங்க செய்வாங்க எதிர்பார்க்கமாட்டாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் எதிர்பார்க்கமாட்டாங்க கொஞ்சம் சின்ன இடம் கொடுத்தாவே அவங்க வந்து போதும் அவங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கூட வெரைட்டி ரைஸ்லாம் கொடுக்க வேண்டியதில்லை ஒரு சோறு ஒரு உருளைக்கெழங்கு குழம்பு வச்சு கொடுத்தா போதும் சாப்பிட்டுக்கிட்டு திருப்தியாக வேலை செய்கிறதுனால அதிக உழைப்பாளியாக இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க நம்பளைக்காட்லும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதிகமான உழைப்பாளிகளாக இருக்கிறாங்க